பத்திலிருந்து பத்து லட்சத்திற்கு இடைப்பட்ட ஐந்து எண்களை சொல்லணும் அப்படின்னா நான் வரிசைப்படுத்தி சொல்லும்பொழுது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அடுத்து பதினோராயிரத்தி எரநூற்றி முப்பத்தி நாலு அடுத்ததாக ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்ததாக எட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்ததாக ஒன்பத்தி லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த எண்கள் எனக்கு இதற்கு இடைப்பட்ட எண்களாக தெரியுது